எனக்கு வந்து பாரதியாரோடய கவிதைகள் புக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் வந்து அவர் வந்து நிறைய சொல்லியிருப்பாரு நிறைய கவிதைகள் அதில் வந்துட்டு நிமிர்த்த நன்னடையும் நேர் கொண்ட பார்வையும் அப்படினு சொல்லியிருப்பாரு அது வந்து நான் ஒரு என்னோடய வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டாக நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் நான் வந்து என்னோடய பேச்சில் வந்து கரெக்ட்டாக இருப்பேன் ஸோ அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய வாழ்க்கையில் வந்து அது தொடர்பில் லைனாக வந்துக்கிட்டே தான் இருக்குது என்னோடய சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி என்னோடய ஆஃபிஸில் இருக்கிற எந்த இந்த இதாக இருந்தாலும் சரி நான் அதை பின்பற்றி நடக்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு நிறைய தொடர்புகள் வந்திருக்குது எனக்கு